எனக்கு பிடித்த இசை அமைப்பாளர் வந்து ஏஆர் ரகுமான் அவர் வந்து நல்லா பாடுவாரு நல்லா மியூசிக்கும் அமைப்பார் ஏழைப்பட்டவங்களுக்கு வந்து அவர் ஒரு மியூசிக் க்ளாஸ் வச்சுருக்காரு அவர் வந்து வாய்ப்பு ஏழைப்பட்டவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு அவங்களையே படத்தில் ச்சான்ஸ் கொடுத்து நல்லா பாட வைப்பாரு அவங்க மேலும் மேலும் முன்னேறத்துக்கு அவர் ஒரு காரணமாக இருக்கிறதுனால எனக்கு வந்து அவர் வந்து ரொம்ப பிடிக்கும் பாடகர் வந்து அனிரூத் அனிரூத் வந்து நல்லா வந்து சிங்கர் அவர் நல்லா பாடுவார் நல்லா பாடுமே அவர் பாட்டு வந்து நல்லா கலையாகவும் நல்லா அர்த்தமாகவும் கொஞ்சம் இருக்கும் அவருடைய பாடல் அடுத்து வந்து டிஎஸ்பியும் அந்த டேரக்டரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மியூசிக் அவரோடய பாட்டும் அதுவும் நல்லா இருக்கும் ஒரு ஒரு அர்த்தமாகவும் நல்லாகவும் எனர்ஜியாகவும் இருக்கும் அவரோட பாடலும் அவ்வளோ தான்